குழந்தைகளுக்கு தமிழ் மொழியை கற்பிப்பது முக்கியம் என்று நினைக்கிறீர்களா ஆமாம் முக்கியம் தான் நினைக்கிறேன் தமிழ் மொழி தான் நம்ம தாய் மொழி தாய் மொழி இல்லாமல் எந்த குழந்த இருக்கும் தாய் மொழி தெரிஞ்சிக்கிறன்தும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் நிறையா இன்ஃபுளுயன்ஸ் ஆகிட்டு இருக்குது இதுமாரி இங்கிலீஷ் தான் முக்கியம் ஆங்கிலம் தான் முக்கியம் அப்படின்றது அதையும் தாண்டி தமிழ் வந்து ரொம்பவே முக்கியமானது தமிழுக்கு நிறைய வரலாறு இருக்குது எத்தனையோ நூறாண்டுகளுக்கு முன்னாடி இருந்தே தமிழ் இருக்குது ஆங்கிலம் இப்போது வந்தது எப்படி வந்தது பிரிட்டிஷால் வந்தது இல்லைனா நமக்கு ஆங்கிலம்ன்கிறது ஒரு நமக்கு மொழியாகவே இருந்திருக்காது மொ முக்கியமானது தான் இல்லைல்லாம் சொல்லலை ஆங்கிலம் முக்கியமானது இல்லைனு சொல்லலை ஆனால் எனக்கு தெரிஞ்சு பேசிக்காக நம்மளோடய தாய் மொழி நமக்கு தெரிஞ்சு இருக்கணும் அதாவது தமிழ் இப்போ எனக்கு தாய் மொழி தமிழ்னால் எனக்கு தமிழ் நல்லாவே தெரிஞ்சு இருக்கணும் நான் ஆங்கிலத்துலேயே பேசிகிட்டு இருந்தனால் என் தாய் மொழி மறக்கவும் கூடாது வரலாறு தமிழுக்கு எக்கசக்கமான வரலாறு இருக்குது அந்த வரலாறை படிக்கும் போதே தமிழோடய முக்கியம் அதோடய பெருமை வரலாறு எல்லாமே நமக்கு தெரியும் தமிழ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நான் நினைக்கிறேன் அதோடு தமிழ் கத்துக்கிறது சுலபம் தான் அதில் இன்டெரஸ்ட் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம் தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பர்ஸனால ரொம்ப பிடிச்ச மொழி இதுக்கு வரலாறு நிறைய வரலாறு கேட்கும் போது புல்லரிக்கும் இப்போது த ராஜராஜசோழன் தமிழ் வரலாறுக்கான முக்கியமான விஷயம் அந்த கோவில் எடுத்து பார்த்தா தமிழை பற்றின அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது மொழி மொழி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு மொழியை பற்றியும் அது தமிழை பற்றியும் நான் எல்லா சங்க இலக்கியங்கள்லேயுமே அது இருக்குது அதை பற்றி அதிகமாகவே சொல்லியிருக்காங்க நிறைய புத்தங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசை நிறைய தெரிஞ்சிக்கணும் தமிழை பற்றி எனக்கு தாய் மொழி கற்பிக்கிறது முக்கியம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன் நான் தமிழ் மொழி